நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமலி தான் என்னுடைய தகப்பனார் வந்து நீதிமன்ற ஊழியராக இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் காலமானார் அதற்கு முன்பாக என்னுடைய பாட்டனார் வந்து தருமபுரி நீதிமன்ற வளாகத்தில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சு நீதிமன்றத்துக்கு உறுதுணையாக இருந்த பல வழக்குகளில் அவர் வந்து ஆதரவாகவும் அவருக்கு முன்மாதிரியாகவும் இருந்து வந்தவர் அதன் தொடர்ச்சியாக என்னுடைய பெரியப்பா வந்து அங்கே ஒரு வியாபாரம் அதாவது அசைவ உணவுகளோடய தயாரிப்பெலாம் இன்னிக்கு ஆயிரத்தி தொளாயிரத்தி அறுபது பகுதிகள்லிருந்து எம்பத்தஞ்சு பகுதி வரைக்குமே கொடி கட்டி பறந்தார்ன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு அசைவ உணவுகளில் வந்து அது மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி மீனாகருந்தாலும் சரி கோழியாகருந்தாலும் சரி எல்லா வகை பறவை இனங்களிலையும் அந்த அசைவ உணவுகளை அந்த தருமபுரி பகுதிகளில் சிறப்பாக செய்திருந்தார் அப்படி அந்த உணவுகளை அவரு வந்து ஏகப் சிறப்பாக முடுஞ்சது போல என்னுடைய பெரியம்மா பெரியப்பா எல்லாமே அந்த தொழில் சார்ந்து தான் இருந்தாங்க அடுத்தது என்னுடைய அப்பாவோடு கூட பிறந்தவுங்க அஞ்சு அத்தைமாருங்க அதில் மூன்று பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் வந்து வெளிநாடுகளில் போய் செட்டிலாயிட்டாங்க அடுத்தது நான் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை என மூணு பேர் என்னுடைய குடும்பமாக இருக்கிறோம் நான் படிச்சது எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கேதான் என்னுடைய தகப்பனார் இங்கே பணியில் இருக்கும்போது நான் இங்கே பிறந்தேன் வீட்டில்தான் நாங்கள் பிறந்தோம் அதுக்கப்புறமா வந்து இங்கே பள்ளிக்கூடம் வந்து ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அது அடுத்தது வந்து சேலத்தில் வந்து அங்கே தொழில் பயிற்சி கல்வியும் அதனை தொடர்ச்சியாக மீண்டும் இங்கே கிருஷ்ணகிரி அரசினர் பாலிடெக்னிக்கில் வந்து பட்டதாரி தொழில் முறை கல்வியும் அதன் அடுத்ததாக அரசு கலை மற்றும் அறிவியல் வந்து திராவிடன் யூனிவர்சிட்டி அதாவது ஆந்திர மாநிலத்தில் இருக்க கூடிய திராவிட யூனிவர்சிட்டிலையும் முடித்தேன் அதன் தொடர்ச்சியாக பெங்களூர் பகுதிகளில் வந்து குளிர் பதன கிடங்கினுடைய ஸ்பெஷல் அன் மெய்னஸ் மெய்ன்டனென்ஸ்சுனு சொல்ல கூடிய அந்த பிரிவை வந்து முடித்தேன் அதன் தொடர்ச்சியாக நான் இந்த பட்டம் சட்டம் சார்ந்த சட்ட படிப்பு படிக்கிறதுக்காக அருகிலுள்ள கர்நாடகா மாநிலத்தில் போனேன் ஆனால் அதன் தொடர்ச்சியாக செய்ய முடியலை அதனால் மீண்டும் அங்கிருந்து வந்துட்டேன் அதுக்கு நடுவில் வந்து வியாபாரமாக அன்றைக்கி இப்போது வந்து இரண்டு வியாபாரங்களில் சரி அளவு நான் செய்து வந்துட்டிருக்கிறேன் குறிப்பாக இப்போது நடை முறையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேனும் தேன் வகைகள் குறித்த பல வியாபாரங்களோடு நான் ஒன்றிணைந்து என்னுடைய வருமானத்தை ஈட்டி வருகிறேன் மேலும் ம மனைவி வந்து அவங்க வந்து மாஸ்டர் மாஸ்டர் ஆட்ஸ்சுன்னு சொல்ல கூடிய அவங்க எம்ஏ பட்டதாரியாகவும் பிஎட் பட்டதாரியாகவும் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டிருக்குறாங்க திருமணம் வந்து கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது நன்றி